இளைய தலைமுறையினர் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அதிகம் மதவாதிகள் என்பது இளைய தலைமுனையிருகள்கிட்ட பெரிய மாற்றத்தையும் பெரிய பங்களிப்புங்களையும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்க காலப்போக்கில் சமூதாயத்துக்கு ஏற்றார் போல் அவங்கள நேச்சுரலாக அவங்கள நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிட்டு அனுசரிச்சு வாழ பழகிகிட்டாங்க வயதானவர்களும் காலத்துக்கு பின் போர்க்காக இருக்கறவங்கள் மட்டும் தான் நம் மதவாதிகள் சிறந்த அந்த மதவாதி பிற்போக்கு பொற்போக்கு அப்படிங்கிற ஒரு முன்பின் முரண்பாடுலையும் ஜாதி ரீதியான அடிப்படையிலும் அவர்கள் செய்திருக்கும் வேற்றுமைகளும் கருத்து வேறுபாடுகளும் பெரிய மாற்றங்களை பிற்காலத்தில் உருவாக்காமல் இளைய தலைமுறைகளுக்கு நேச்சுரலான ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அவங்க அனுசரித்து வாழும் முறையை சமூகத்தில் செஞ்சியிட்டுருக்காங்க